எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு அழகான மரம் இருக்குது அந்த அதுவும் மாம்பழ மரம் அந்த மரத்தில் பறவைகள் பறவைகள் வந்து அமரும் அந்த நார்மலாகவே மரம்னா பறவைகள் பறவை வந்து அதில் உக்காரும் ஆனால் நாங்கள் அதில் வந்துட்டு மாம்பழம் மாம்பழம் பழுத்தாலும் நாங்கள் அதை பறிக்க மாட்டோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனா அது வந்துட்டு அப்படின்னா தானே அதில் அதை அதை அந்த மரத்துலேயும் நம்ம வச்சுக்க முடியும் அதுக்கு பழக்கமான இடமாகும் நம்ம டெய்லியும் அதை பா டெய்லியும் அதுக்கு பழம் தரலாம் தண்ணி கொடுக்கலாம் அது நம்மக்கூடயே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்புறம் அதோடய சத்தமே நம்மளுக்கு அந்த அதுவும் அந்த குயில்லாம் வந்துச்சுன்னால் வச்சுக்கோங்களேன் அதோடய சத்தமே நம்மளுக்கு ஒரு சங்கீதமாகவே ஒலிக்கும் அதுதான் அந்த பழத்தை நாங்கள் பறிக்கவே மாட்டோம் அது பறவைகளுக்கே நாங்கள் கொடுத்துருவோம் தண்ணி வைப்போம் இதுதான் எங்களோடய டிப்ஸ் இதுதான் பறவைகளை இப்படிதான் நாங்கள் வரவைப்போம்